சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் நீங்கள் ஓகேம்மா சரிம்மா ஆனால் நாளைக்கு முடியாதே நாளைக்கு வேறு ஒருத்தவங்க கேட்டுருக்கிறாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க பத்து மணிக்கா ஓகே பரவாயில்லை அவங்க ஈவ்னிங் தான் வர சொல்லிருக்கிறாங்க போயிட்டு எப்படி திரும்புகிறது எப்படி ஈவ்னிங்குள்ளே திரும்பிடுவீங்களா இல்லை ஓகேம்மா ஓகே ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க நீங்கள் ஓகே ஓகேம்மா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் அத் அதாம்மா சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் என்னம்மா பண்ணுறது பெட் நாங்கள் டீசலும் நாங்கள் தான் போட்டுக்கணும் அது சரியம்மா புரியுது டீசல் நாங்கள் தான் போடணும் வெயிட்டிங் சார்ஜ் வேறு போயிட்டு வெயிட் பண்ண வேறு சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் வேறு போகணும்னு சொல்கிறீங்க அதனால தான் கேட்குறோம் எத்தனை பேர் வாரீங்க நீங்கள் ஆறு பேரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தரிங்களா பைவ் தௌசண்ட் பாருங்களேன் அதுக்குனு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சும் எங்களுக்கும் கட்டுபடி ஆகணும்ல இங்கேருந்து டீசல் போட்டுட்டு நாங்களும் வரணும் அதுக்காக தான் பார்க்குறோம் ஃபைவ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக பாருங்களேன் முடியும் அதெலாம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி ஓகேம்மா காலையிலே கேட்குறீங்க என்ன பண்ணுறது நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்புவீங்க கொரநாட்டில் கரெக்டாக எங்கேன்னு எனக்கு கொரநாட்டில் கரெக்டாக எனக்கு எங்கேன்னு இடம் தெரியலை ஆ ஓகே நீங்கள் இந்த நம்பர்க்கு வாட்ஸாப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் நாளைக்கு நான் அமௌண்ட்டை கையிலே வாங்கிக்கிறேன் முடிச்சுட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்தாலும் வருவேன் இல்லாட்டி எங்கள் ஆஃபீஸ்லேயே யா வேறு யாராச்சும் அனுப்பிவிட்டாலும் விடுவேன் ம் ஓகே ஓகேம்மா ஓகே நீங்கள் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்க ஏன்னால் அன்றைக்கி தான் வந்து அன்றைக்கி ஈவ்னிங்கே ஒருத்தவங்க கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகேம்மா ஓகே ஆ ஓகேம்மா சரி ஓகே நாளைக்கு காலைல பார்க்கலாம்